அரசியல்னாக்கா விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு சம்பள உயர்வு இல்லைங்க அதுக்கு தகுந்த மாதிரி விலைவாசி இருந்தால் பரவாயில்லை சம்பள உயர்வு ஜனநாயக நாடுனு தான் சொல்லறாங்க யாரு தட்டி கேள்வி கேட்குறதுக்கு ஆளு இல்லை இங்கே அது ஒரு பிரச்சினை இருக்குது சம்பளமும் அந்த அளவுக்கு ஏற்றணும் எல்லாமே ஜிஎஸ்டி கார்ப்ரேட்டு எங்கே போனாலும் அடிமைத்தனந்தான் இன்னும் சுதந்திரமா வேலை செய்யறவுங்க வேலை செய்ய முடியறது இல்லை எதுர்த்து கேள்வி கேட்டால் வெளியே போ இஷ்டம் இருந்தால் வேலை செய் கஷ்டம் இருந்தால் வெளியே போ சொல்றதை செய்யணும் ஆமாம் ஒரு மனுஷன் சுயமாக சிந்திச்சி அவனால் முடிஞ்சது தான் நம்ம செய்ய முடியும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுகுந்த வேலைக்குனு வேலை செய்யறவுங்களுக்கு ஒரு சுதந்தரம் மன உளைச்சல் இல்லாமல் ஒரு வேலை செஞ்சா தான் காலையில் இருந்து பொழுது வரைக்கும் சாயந்தரம் நம்ம வெளியே போய்ட்டு டயடு இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும் இப்போ அந்த சுதந்திரம் எங்கேயுமே இல்லையே எல்லாமே கார்ப்ரேட்டு எது எடுத்தாலும் ஆன்லைன் ஆமாம் ஒன்றும் இல்ல அப்போ நம்ம நாடை எடுத்தாக்கா சுற்றி சுற்றி டாஸ்மார்க்கு எங்கே பார்த்தாலும் சாராய கடை அந்த கட்சி வந்தால் சாராய கடை நாலு கடை எச்சு பண்ணுறான் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் கம்மி பண்ணுறேன்னு சொல்லி போட்டு அது சாராய விலைய ஏற்றிக்கிறான் எல்லா சாராய கடையில் தான் எந்த கட்சி மீட்டிங் போட்டாலும் கோட்ரு கோழி பிரியாணி கையில் இரநூறுவா ஓட்டுக்கு லஞ்சம் ஓட்டுக்கும் சுதந்திரமா போட்டுட்டும் போய் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தான் நம்ம கட்சி அரசியல் போவுது இந்த பக்கம் அந்த ஆயர ரூபாயை ஒரு கட்சி என்னங்குது ஆயர ரூபா மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்து போட்டு ஒரு கிலோ பருப்பு நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது எதையை நான் எங்கே கொண்டு போய் மண்டையை ஒடைக்கிறது ம் தக்காளி ஐம்பது ரூபாய் சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாய் பெரிய வெங்காயம் ஐம்பது ரூபாய் ம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்குலாம் ம் டெயிலி அத்தியாவசிய பொருளென்ன கொஞ்சம் கம்மியாகவா விற்கிதுங்க நீங்களே சொல்லுங்க ம் ஏனால் நம்மளுக்கு அப்புறோம் தலைவர் என்னன்னு சொல்றதுங்க அன்றைக்கு இருந்த அப்துல் கலாம் அய்யாவா காந்தியா காமராஜரை சொல்வதுங்களா ம் எல்லா நாடும் பழைய தலைவர்கள் நல்லா இருக்குது இப்போ இருக்கிற தலைகள் எனக்கு ஏனால் அவ்வளவாக திருப்தி இல்லை ஏன்னால் கட்டுக்கடங்காத விலவாசி சொல்கிற மாதிரி கார்ப்பரேட்டுக்கு நம்ம நாட்டை அடமானம் வச்சுட்டாங்க அது தான் நம்ம உண்மைய சொல்ல முடியும் நடுத்தர மக்கள் இந்தியாவில் வாழவே முடியாதுங்க ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிகிட்டு இருக்குது அதாவது இப்போது வட மாநிலத்திலேருந்து வறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கொலை கொள்ளை எங்கே அவர்களையும் நான் ஒரு சமுதாயத்தில் சொல்லுலை பொது மக்களுக்கு அந்த அளவுக்கு வறுமைக்கு போயிட்டாங்க ஏதாவுது இப்போ எப்படி சொல்றதுனாக்கா அந்த அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு கூட பணம் பொருளாதாரம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அந்த அந்த மாதிரி நிலம தான் இருக்குது இப்போ நம்ம நாடு வந்து அந்த மாதிரி தான் போகுது ஒரு தலைவர் என்னன்னா ஊரு ஊராக வெளிநாடாகவே சுற்றுறாரு எந்த நா எந்த மாநிலத்தை அடமானம் வச்சுட்டு வர்றாருன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஒரு ந ஒரு தடவை பிளைட்டு ஏறினா இங்கே ஒரு மாநிலம் விற்ற மாதிரினு வச்சுக்கங்க அப்படி தான் நான் நினக்கிறேன் எங்கே பார்த்தாலும் எல்லாம் ஆன்லைனு ஆன்லைன் சிஸ்ட்டோம் ஆன்லைன் சிஸ்ட்டோம்னு பண்ணிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானம் ஜனங்களுக்குள்ளெ ஏட்டிக்கு போட்டி ஜாஸ்தியாகி போச்சு ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்போதெலாம் பார்த்தா வாய் வார்த்தையில் ஒரு ஒரு நூறுரூபாய் கொண்டு வந்து தர்றோம்னு சொன்னால் அதை தவறாமல் அந்த ஒரு வாரோம்னாலும் ஒருத்தர் காசை துரோகம் பண்ண மாட்டாங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இன்றைக்கு என்னன்னா ஒருத்தர் பணம் எடுத்து கொடுக்குறேன்னு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள இந்த ஆயர ரூபாய ஆட்டையை போட்டு போயிடறாங்க இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் இப்படி இருக்குது ஒரு ஒரு ஏடிஎம் கார்டை நம்பி கொடுத்து பணம் எடுக்கிறக்கு உள்ளான சூழ்நிலையில் கூட இப்போ நம்ம நாட்டில் இல்லை ஆமாங்க

இப்போ நம்ம என்ன கருத்து இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்க எதை எடுத்தாலும் லஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் ஒரு மூணு மூணு முனிசிபாலிட்டியில் போய் ஏதுனாச்சும் ஒரு பேர் மாற்றோணும்க இது இப்படி பண்ணனும் அதை அப்படி பண்ணனும் அப்படினா ஒரு நூறு ரூபாய் ஆகுங்க ஒரு லைசன்ஸு நம்ம ஜெராக்ஸு அதாவது ஒரிஜினலில் போய் இப்போது ஒரு ஆர்டி ஆஃபீஸில் லைசன்ஸ்சுக்கு நம்ம ரினிவலுக்கு கொடுக்குறோம் ரினிவலுக்கு கொண்டு போய் கொடுத்து போட்டு அங்கே இருக்கிறவுய்ங்க என்னாங்கிறாங்க கொடி வாங்கணும்னு அதுக்கொரு நூறு டூப்புலிகேட்டுக்கு நான் கொடுத்துட்றண்டு ரெண்டு காப்பி தரேன் நூறு அப்புறோம் திருப்பி போயி நம்ம ஒரிஜினல் மட்டும் வாங்கிகிட்டு சார் அந்த நூறு ரூபா நானு அந்த டூப்புலிகேட்டுக்குனு தானே வாங்கு எதுக்குனே சொல்லவும் இல்லாமல் நூறு ரூபாய் அது எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க இங்கே வீட்டில் நம்ம ஒரு ஐநூறுபா வாங்கிட்டு போனால் டீ செலவுக்கு ஒரு நூறு ரூபாய் சரி அங்கே லைசன்ஸ்சுக்கு ஒரு நூறு ரூபாய் கேட்பாங்கன்னு உள்ளே பீஸ் கட்டி உள்ளே போய் வந்தாக்கா உள்ள லஞ்சம் நம்ம திருப்பியும் லஞ்சம்னு சொல்லி பேச முடியாதுலை நாங்கள் வந்து இனிமேல் டூப்புலிக்கேட்டுனு தான் வாங்கினேன் எந்த பதிலும் பொறுப்பான பதில் வர்றது இல்லைங்க அரசாங்கத்தில் இருந்து இது அரசியல்வாதிகளுக்கு தெரியுதோ இல்லையோ அது நமக்கு தெரியாது ஆனால் கீழ்மட்டம் நல்லா இருந்தால்தான மேலே இருக்கிற தலையும் கரேக்டா பார்த்து அது என்னன்னு பண்ண முடியும் கீழே நிர்வாகத்தை ஒன்றும் சரியாக நடத்துறதில்லையே நம்ம என்ன பண்ண முடியும்க அதுவும் இல்லாமல் ஜனங்களும் மேல் தப்பு ஓட்டுக்கு பணம் வாங்கிகிறாங்க அப்புறோம் நம்ம போயி தலைவரை திட்டி தப்பு கிடையாது காசு வாங்கிட்டு தானே போட்டீங்க சும்மாவா போட்டீங்கன்னு யார் கேட்குறாங்க தலைவர்களும் கேட்குறாங்க ஜனங்கள்கிட்ட போய் நம்ம ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு டூப்லைட்டு எரியறது இல்லை இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அப்படினு சொன்னால் உடனடியாகவும் இல்லை அவன் அவன் சவுகரியத்துக்கு தான் மாற்றுவான் அவன் நம்ம இஷ்டத்துக்கே அவங்க மாற்றுறதுக்கு அங்கே இல்லை ஆளு இல்லை கேட்டால் நீங்கள் வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டிங்க நீங்கள் வந்து ஒரு டூப்லைட்டுக்கு சொல்லி வீதி லைட்டுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க நைட்டில் நடக்க முடியறதில்ல புடிக்க முடியறதில்ல நாய்ங்க தொல்லைலாம் ஜாஸ்தி இருக்குதுனு போய் கேட்டால் உங்கள் சவுகரியத்துக்கு நான் பார்க்க முடியாது எங்களுக்கு இங்கே ஸ்டாக்கு வரல்ல அது தலைவர் வாங்கி கொடுக்கல அப்புறோம் அதையும் மீறி கேட்டால் நீங்கள் சும்மாவா ஓட்டு போட்டிங்க காசு வாங்கிட்டு தானே போட்டிங்க ரைட்டு அப்புறோம் சாராய கடைக்கு போய் அங்கே ஏதாவுது சரி ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கோட்ரு வாங்கலாம் அப்படியன்னா அவன் ஒரு பாட்டிலு பத்து ரூபாய் வச்சு ஏற்றுறான் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு எங்கேயும் கொடுக்கறது இல்லை என்ன பண்ண முடியும்க அந்த பத்து ரூபாயும் பிடிங்கிட்டா பஸ்ஸு ஏறி எப்படி வர்றது எங்கே பார்த்தாலும் கமிஷனு லஞ்சம் ம் நம்ம சாராய கடைன்னு குறிப்பு சொல்லுறது இல்லை பொதுவாக இப்படி தான் இங்கே நடக்குதுங்க ஆமாம் என்ன எதுவுமே பண்ண முடியாதுங்க அம்மா உணவகம்னு தான் பேர் பஸ்டாண்டில் சரி ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரலான்னா அதாவது ஒழுங்காக நடக்குதா அதுவுமில்லை அது சாத்தி வருஷக்கணக்காக ஆகி போச்சு இப்போ என்னான்னா இப்போ வர்ற அரசியல் தலைவர் என்னங்கிறாங்க மூணு வேளை கவர்ன்மெண்டில் குழந்தைகளுக்கு சாப்பாடு அரசாங்கமே ரெண்டு நேர காலை உணவு மதிய உணவு அரசாங்கமே அங்கே கொடுக்குது பொது மக்களுக்கு எங்கே போவது அம்மா உணவகத்தில் யார் கொடுப்பாங்க இது இந்த மாதிரி நல்லாவும் இருக்குது கெட்டதும் இருக்குதுங்க இலவச பேருந்துனு சொல்லி மகளிருக்கு விட்டாங்க போக்குவரத்துக்கு கழக தொழிலாளர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க இலவசம்னு வந்து நம்ம நம்ம கேட்குறது இல்லை அரசாங்கமே கொடுத்து போட்டு ஆயர் ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு பருப்பு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா இரநூறுவாய்க்கு விற்கிது அந்த ஆயிர் ரூபாய நீ கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இரநூறுவா அவங்க காசு அந்த காசையும் இவங்க பிடுங்கிக்கிறாங்களே அது மக்களுக்கு தெரியறது இல்லை அரசியல்வாதி ஒரு இலவசம் அறிவிக்கிறான்னா பின்னாடி அங்கே விலவாசி ஏத்துறான்னு அர்த்தோம் அது நம்ம ஜனங்களுக்கு தெரியறது இல்லை இப்போ இலவச பேருந்து மகளிருக்குனு ஓடுது அப்போ அதில் ஓட்டுனருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க நடத்துனருக்கு எப்படி சம்பளம் வண்டி மெயிண்டைன்ஸ் எங்கே கொண்டு போவது இதையெல்லாம் யோசிக்கணும் இல்லைங்க ம் எல்லாம் யோசனை பண்ணிதாங்க நம்ம எதுவும் பண்ணணும் ம் எதுவுமே நம்ம பண்ணாமல் வந்து நம்ம கோவம்தாங்க ஆனால் அரசியல் தலைவர் பழைய அரசியல் தலைவரோடய நேர்மை இப்போ இருக்கிற அரசியல் தலைவருக்கு இல்லைங்க ஆமாங்க என்ன பண்ண முடியும்க இப்போ இருக்கிற தலைவர்களுக்காக தான் இந்த கேள்வி எல்லாம் நான் கேட்பேன் ஆமாங்க ஆமாங்க ம்